எங்கள் பகுதியில் விளையாட்டு துறை நடத்தும் உடற்பயிற்சிகள் வந்து உடற்பயிற்சியும் கம்மி விளையாட்டுகளும் கம்மி அதை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தினா நல்லாயிருக்கும் நடத்தின வரைக்கும் நாங்கள் கலந்துக்கிட்டோம் கலந்துக்கிட்டு ஒரு சில போட்டியில் பங்கேற்று வெற்றி பெற்றிருக்கோம் ஒரு சிலது தோல்வி அடைஞ்சிருக்கோம் அது வந்து எங்கள் மனநிலையை ஒ ஒரு சரி பாதி ஆன நிலையில் கொண்டுட்டு வந்து வைக்கும் உடற்பயிற்சி வந்து எங்களுக்கு ரொம்ப நல்லது எந்தளவுக்கு உடற்பயிற்சியும் உடல் விளையாட்டுமே மனதையும் உடலையும் சரியான முறையில் வைச்சுக்குவோம் அரசாங்கம் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமான முறையில் இதுக்காக நிதி செலவு செய்து கிராமப்புறங்களாக இருக்கட்டும் நகர்ப்புறங்களாக இருக்கட்டும் விளையாட்டுக்கு அதிக நிதி செலவுக்கொண்டு விளையாட்டு போட்டிகள் அதிகம் நடத்தினா மக்களுக்கும் நல்லது அதனால் முடிஞ்சளவுக்கு நாங்கள் நடத்தினா நாங்கள் கண்டிப்பாக கலந்துக்குவோம் அது வந்து எங்களுக்கு ரொம்ப நல்லதுதான்